எல்லாம் அதுதாங்க அரியலூருக்கு போகணும்னா நடந்து போகணும் நடந்து போய் கூடலூர் அந்தாண்ட இப்போ கூத்தூர் பேரையூர் ஒசங்காவரம் அரியலூர் அங்கே போய் நம்ம வீட்டுக்கு வேண்டிய சாமான் கடுகு மொளகு சீரகம் பூண்டு கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் நடந்தே வரணும் நடந்து வந்துக்கிட்டு இடைக் காலத்தில் அங்கே ஒரு ஏரிக்கரை இருக்கும் நொச்சிக் குளம் ஏரிக்கரை அங்கே வந்து உட்காந்திருப்போம் அதுக்கு மணி நாலு ஆகிடுச்சின்னா அந்த சாப்பாட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு உடனே நடந்து வந்துக்கிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துருவோம் அவ்வளோ தான் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு சரக்கு போடுறத்துக்கு செட்டியாரெல்லாம் போவாங்க மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க தேர் திருவிழாவுக்கும் அதே மாதிரி மாட்டு வண்டியில் தான் போகிறது நடந்தும் போகிறது கலியபெருமாள் தேருக்கு என்னா இப்போ தான் நவீனக்காலம் வந்தப்பிறகு எல்லா ஆட்டோவும் வண்டியும் எல்லாம் பைக்கும் இதில் போய் சேருது மக்கள் போகிறாங்களோ போகலியாங்கறதே சந்தேகமாக இருக்குது கோயிலுக்கு இப்போது எந்த நேரத்தில் எங்கே போய் சேர்கிறாங்கனே தெரியலை நேற்று செட்டிக்குளம் கூட அப்படி தான் வந்துருச்சு நூறு காவடி வரும் ஒரு காவடியை கூட காணுமேடா என்னடானு நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு காவடியை கூட காணும் அரோகரா சத்தம் இது எப்படி தான் போனாங்களோ என்ன தான்னு போனாங்களோ தெரில இந்த வருஷத்தில் காவடியேங்கிற பிறப்பே காணும் காலம் மாறிக்கிடுச்சு பஸ்ஸெல்லாம் போவோம் பஸ்ஸில் வந்து அரியலூருக்கு இப்போ பஸ்ஸு நல்லா இருக்குது பெரம்பலூருக்கும் நல்லா இருக்குது இங்கே இங்கே தஞ்சாவூர் வரைக்கும் நம்ம ஊரிலேருந்து பஸ்ஸு போகுது இங்கே திருச்சி வரைக்கும் போகுது இங்கே திண்டுகல் நாமக்கல் வரைக்கும் இங்கே இப்போ எங்கள் ஊரிலேருந்து பஸ் போகுது மெட்ராஸ் எல்லாம் எங்கள் ஊரிலேருந்து மால்வாயிலேருந்து ஸ்பெசல் பஸ்ஸு விட்ருக்காங்க அது டெர சென்னைக்கு விடுற ராத்திரி ஒம்போதரை மணிக்கு அது வந்துடும் அங்கிருந்து இங்கே சென்னைக்கு போகணும்னால் நாங்கள் ஒன்று எங்கள் வீட்டு முன்னாலேயே ஏறி போகிறதுதான் எங்களுக்கு வேலை வேறு வேலை இல்லை எதுவும் வேலை இல்லை எங்கேயோ ஏதோ போகிறதுனா நமக்கு அதுதான் வேலை இப்போ மக்கத்தல்லுக்கு எந்த வேலையும் இல்லை அரசாங்க வேலையும் இல்லை எந்த தொழிலும் இல்லை எந்த வீட்டுனுடைய அது விவசாய தொழில் தான் எங்களுடைய மாட்டு கன்றை பண்ணிக்கிட்டு ஆட்டு மாட்டை மேய்ச்சிக்கிட்டு எங்கள் காலம் போகுது